எங்கள் பகுதியில் பறக்கும் பறவைகள் புறா மயில் குயில் கிளி கொக்கு எனக்கு ரொம்ப பிடித்தது புறா புறா எனக்கு ரொம்ப பிடித்தது ஏன்னால் ஒரு நாள் என் வீட்டு ஒரு நாள் மழை வரும்போது புறா நனைஞ்சிக் கொண்டு என் வீட்டு அருகில் வந்து விழுந்தது அதனால் பறக்க முடியலை அதனால் அந்த புறாவை நான் எடுத்து அதை துடைச்சிட்டு கூண்டில் போட்டு அதை வளர்த்தேன் அந்த புறாவை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால அந்த புறாவை நான் வெளியே விடாத நானே வெச்சு வளர்த்தேன் அந்த புறா பார்க்கோ பார்க்க சூப்பராயிருந்ச்சி அதுபோல் இப்போ எங்க புறா அந்த புறா குட்டி போ முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகள் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கிறது அடிக்கடி எங்கள் வீட்டு அருகில் புறா வந்து இருந்ததுனால் தோட்டத்தில் அநேக புறாக்கள் வந்து இருந்ததுனால் இப்போ பார்த்தீன்னா அதனால புறா மேலே எனக்கு ஒரு ஆசை வந்தது ஒரு நாள் இந்த புறா எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் மழை வந்தது புறாவும் எனக்கு கிடச்சிது அதை நான் பிடித்தேன் கூண்டில் அடைச்சேன் அதை நான் வளர்த்து கொண்டு வந்தேன் அதை வளர்க்க வளர்க்க முட்டையிட்டு குஞ்சு பொறித்து இப்போ அந்த குஞ்சுகள் அழகாக சூப்பராக இருக்குது அந்த குஞ்சுகளும் முட்டையிட்டு இருக்கிறது அதேபோல் பார்த்தீன்னா எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப பிடிச்சது புறா ஏன்னால் காலையில் எழுந்த உடனே அந்த புறாவை பார்த்துத்தான் எனக்கு வேலை நடக்கும் இல்லைனா அந்த புறா பார்க்காமே என்னால் இருக்க முடியாது நான் எங்கே போனாலும் என் தோள் மேலே வந்து உக்காந்துக்கும் என் கூடேயே வரும் அந்த புறா அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பறவை புறா